சார் உங்கள் கேப்பில் வந்து நான் புக் பண்ணிருந்தேங்க சார் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஸ்ரீரங்கம் போகிறதுக்காக ஆமாங்க சார் மூணாயிரம் ரூபா பேசினேன் ஆயிரம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன் ஆமாங்க சார் ஆமாம் ஆமாம் காலையில் பத்து மணிக்கு புக் பண்ணிணதுதான் இப்போ அது வேண்டாம்னு ரத்து பண்ணிடலான்னு பார்க்குறேன் ஏங் ஆமாங்க ஆமாம் ஆமாம் ஆமாம் காரணமா எங்கள் வீட்டில் ஒரு கண்டலன்ஸ் ஆகிருச்சுங்க சார் கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாதுங்க அதனால் தான் வேண்டாம்னு சொல்லி சொல்கிறேங்க நான் கொடுத்த அட்வான்ஸ் கொடுத்துட்றீங்களா ஓனர் வெளியே போயிருக்காரா அப்புறம் என்ன பண்ணுறீங்க ஓ அவர் வந்தப்புறம் கேட்டுவிட்டு ஆ சரிங்க ஆன்லைனில் அனுப்பிடுங்க ஓகேங்க சார் தேங்க் யூ